தமிழ்நாட்டில் வந்து நிறைய மருத்துவமனைகள் இருக்குது மருத்துவமனை இல்லாத வந்து ஒரு ஊர் இல்லை ஒரு கிராமம் இல்லை ஒரு சின்ன கிராமத்தை எடுத்துக்கிட்டால் கூட அதில் வந்து ஆரம்ப சுகாதார நிலைய நிலையம் வந்து கண்டிப்பாக கம்பல்ஸரியாக இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மக்கள் மீதும் மருத்துவமனை வந்து நிறையா செயல்படுத்தி கொடுத்துருக்காங்க நிறையா மருத்துவமனைகள் இருக்குது ஒரு கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெடிக்கல் ஷாப்பும் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லாத ஒரு கிராமமே கிடையாது ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு ஒரு சின்ன கிராமம்னா அதில் வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வரணும் எதோ ஒரு எமெர்ஜன்சினால் ரொம்ப தூரம் போக வர அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ ஆனால் அந்த மா அந்த நிலை மாறிருச்சு நான் நம்ம வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய அந்த நிலை மாறி இப்போ ஒவ்வொரு ஒரு சின்ன கிராமத்தில் கண்டிப்பாக கம்பல்ஸரியாக ஒரு ரெண்டு மெடிக்கலாவது இருக்குது கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிடல் இருக்குது ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது பெரிய ஊரில் வந்து கம்பல்ஸரி இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் பக்கத்தில் எடுத்துக்கிட்டோம்னால் நிறையா ஹாஸ்பிடல் இருக்குது நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது எல்லா வகையான ஹா ஹாஸ்பிடல் இருக்குது எல்லாத்துக்கும் அந்தந்த இதுக்கும் ஸ்பெஷாலிட்டியான டாக்ட்ரு நர்ஸ் ரொம்ப ஸ்பெசிபிக்காக பார்க்குற மாதிரி நிறையா ஹாஸ்பிடல்ஸ் இருக்குது நிறையா நல்லா பண்றாங்க பார்க்குறாங்க பழைய காலத்துக்கும் இப்போக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நிறையா வந்து டெவலப் ஆகியிருக்குது மெடிசன்லேருந்து எல்லாமே எந் நான் வந்து கோவிட் காலத்தில் வந்து கோவிட் பெருந்தொற்று சமயத்தில் வந்து எ எப்படி உங்கள் அனுபவம் இருந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க உண்மையாலுமே ரொம்ப பயந்திட்டு ஏன்னா சின்ன பிள்ளைங்களா இருக்குது நமக்கு ஒன்றுனா நம்ம நமக்கு எதாச்சும் ஆச்சுனா நம்ம பிள்ளைங்கள யார் பார்த்துக்கறது என்ன பண்றது நம்மை விட்டால் அவங்களுக்கு யாருமே இல்லையே இப்போ ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இது சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குமோ கொரோனா வந்துடுமோனு பயந்துட்டு ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன் இன்ஜெக்ஷனும் மூணும் பண்ணிகிட்டேன் மூணு இன்ஜெக்ஷனும் பண்ணிகிட்டேன் ஆனால் கரெக்டாக இருந்தோம் இப்படி தான் இருக்கணும் நீட்நெஸ்ஸாக இருக்கணும் ரொம்ப ஹைஜீனிக்காக ஹாண்ட் வாஷ் பண்ணணும் யாரையும் டச் பண்ணி பேசக்கூடாது போக கூடாது எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக நம்மள நம்ம வந்து சுத்தமாக நம்பளையும் நம்ம இருக்கிற இடத்தையும் சுத்தமாக கரெக்டாக பார்த்துக் பாதுகாத்து வச்சிக்கிட்டால் அதுக்கேற்ற மாதிரியே ஒரு பிரச்சனையும் இருக்காது நல்லா இருக்கலாம் பழைய காலத்துக்கும் இப்போயும் நிறையா வித்தியாசம் இருக்குது நிறையா மருத்துவமனைகள் இருக்குது நிறையா வகையான மெடிசன்கள் எல்லா விதமான நோய்களுக்கு எல்லா விதமான மருந்துகள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லாம் நல்லா பண்றாங்க பார்க்குறாங்க அதனால் இப்போ நிறையா முன்னேற்றம் இருக்குது